என்னைக் கவர்ந்த கிரகம் வந்து பூமி தான் ஏன்னா பூமிவின்ல பார்த்தா தண்ணிர் இருக்கு காற்று இருக்கு சுவாசிக்கிறதுக்கு விலங்கு இனம் இருக்கு கடலில் வாழ்கிற வந்து மீன் இனங்கள் இருக்கு பசுமையாக இருக்கு மரங்கள் இருக்கு நாம் இங்கே தான் வாழ்கிறோம் இங்கே வந்து சூரியன் வந்து கரெக்டான இடத்துல இருக்கு சூரிய வெளிச்சம் வருது மழை பெய்யுது பூமி வந்து பச்சை பசேல்ன்னு இருக்கு எல்லாமான வளங்களும் வந்து பூமியில் இருக்கு அறுவடை செய்கிறதுக்கு பூமி வந்து சரியான இடம் இருக்கு சாப்பாட்டுக்கு வந்து நமக்கு எல்லா விளைச்சலும் இங்கே பூமியில் தான் கிடைக்கிது மற்ற கிரகம் பாத்தோன்னா எதுவும் கிடையாது அங்கே காற்றில்ல தண்ணிர் இல்லை நம்ம வாழ்கிற சூழல் இல்லை அதனால் வந்து எனக்கு கவர்ந்த கிரகம் வந்து பூமி தான் ஏன்னா வந்து இங்கே வந்து எல்லா மக்கள் வாழ்கிறா மாதிரி எல்லா சூழலும் இருக்கு நமக்கு ஏற்ற மாதிரி வந்து அமைப்பும் இங்கே இருக்கு வேற பார்த்தா ஸோ நட்சத்து இது வானம் வானம்ல வந்து நம்ம நிலா தெரியுது காற்று சரியான அளவுக்கு ஆக்சிஜனோட அளவு சரியாக இருக்கு நம்ம வந்து இங்கே வாழ்கிறதுக்கான சூழல் இருக்கு